ஆன்லைன் ஷாப்பிங்கிறதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அது வந்து நிறைய சாரீஸ்ஸு வாங்கிறாங்க நிறைய சாப்பாடு வகைகள் வாங்கிறாங்க எல்லாமே ஆன்லைனிலேயே இப்போ வாங்கி பழகிட்டாங்க அதில் நிறைய நல்லதும் நடக்குது சீக்கிரமாக எங்கேயும் போய் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எங்கேயும் போயி அலையத் தேவையில்ல ஒரு ஆன்லைனில் புக் பண்ணிணா அது அப்பவே வந்துடுது அதனால் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது எல்லாமே கரெக்டாக வந்துடுது அதில் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னால் அதில் நம்ம வந்து புக் பண்ணிணா சில குவாலிட்டிகள் சரியா இருக்கிறதில்ல நிறையா வந்து சில இடங் சிலது நல்லா இருக்குது சில டைமில் குவாலிட்டிகளில் எல்லாம் ஏமாற்றிறாங்க அது யார் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடிகிறதில்ல அதனால் வந்து அதில் ஒரு கெட்டதும் இருக்குது